தமிழ்நாடு தமிழ்நாடை பற்றி பேசும்போதே உங்களுக்கு தெரியும் அது வந்து ஒரு கல்ச்சுரல் அண்டு ஹெரிடேஜ் ஃப்ரீ ஒரு ஒரு பாரம்பரிய ஒரு நாகரிகம் வாய்ந்த ஒரு ஒரு மா மாநிலம் அது இப்போ தமிழ்நாட்டில்ன்னு பார்த்தீங்கனா நிறைய விஷயம் இருக்குது இப்போ தமிழ்நாட்டில் நீங்கள் சுற்றி பார்க்க வந்திங்கனால் ஒரு ஏற்காடோ ஒரு கொடைகானலோ இல்லை ஒரு ஒரு பீச்சோ இல்லை ஒரு கோயில்களோ இல்லை ஒரு மண்டபங்களோ அரண்மனைகளோ நிறைய விஷயம் இருக்குது தமிழ்நாட்டில் நீங்கள் தமிழ்நாட்டில் உங்களுக்கு இல்லைன்னு சொல்வதுக்கு இடமே கிடையாது தமிழ்நாட்டில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு வெளிநாட்டினரே தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் இந்த தமிழ்நாடோட சிற்பங்கள் அந்த தமிழ்நாடோட கட்டட அமைப்புகள் இதெல்லாம் பார்த்துதான் அவங்க வந்து ஆச்சிரியப்படுவாங்க இப்போ அந்தமாதிரி வெளிநாட்டினர்கள் வந்து இப்போ வந்து வட்டார நிகழ்வைகள் அப்படி பார்த்தீங்கனா ஒரு தெருக்கூற்றா இருக்கட்டும் ஒரு நாடகமாக இருக்கட்டும் ஒரு திருவிழா ஆட்டங்களாக இருக்கட்டும் ஒரு மேளதாளங்களாக இருக்கட்டும் இவ்வளோ விஷயங்கள வந்து அவங்க வந்து பார்த்து ரசிப்பாங்க அப்படி இருக்கிறதுலே முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கனா இந்த சிற்பம் செதுக்கிறது பானை செய்வது அப்புறம் கலை இந்த கலை ஓவியங்கள் அப்புறம் கலை ஓவியங்கள் அப்புறம் அந்த சிற்பங்கள் கட்டட அமைப்புகள் கோவில்கள் கோவில் கட்டட அமைப்புகள் இவங்கெல்லாம் பார்த்தாங்கனா அதுக்கு ஒரு விய விய வியப்பத்தக்க ஒரு விஷயம் அது அதேமாதிரி பொழுதுபோக்கு நிகழ்வுகள் அப்படி என்ன என்னெனு பார்த்தீங்கனா நிறைய விஷயம் இருக்குது இப்போ தமிழ்நாட்டில்னு எடுத்துகிட்டிங்கனால் பொழுதுபோக்குக்கு பேர்போன ஒரு ஊர்னு பார்த்தீங்கனா இந்த கோவில்கள் அந்த ஊ இந்த கிராமப்புற ஊர்கள் இந்த கிராமப்புற ஊர்களில் பல விஷயம் பொது பொழுதுபோக்குகள் இருக்குது அது சொன்னமா நான் சொன்னமாதிரி அந்த சிற்பங்கள் செய்கிறதா இருக்கட்டும் கோவில் திருவிழாக்களாக இருக்கட்டும் மரம் செதுக்கிறதா இருக்கட்டும் கோவில் செதுக்கிறதா இருக்கட்டும் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது அப்பேற்பட்ட விஷயங்கள பற்றி பேசும்போது அந்த கல்ச்சர் அந்த ஒரு பாரம்பரியமும் ஒரு நாகரிகம் அப்படின்றது தமிழ்நாட்டில் வெளிநாட்டினர்கள் பார்த்து பார்த்து அவங்க ஊர்லேயும் அதை செய்யணும் அவங்க ஊர்லேயும் அதை செய்யணுன்ட்டு அவங்க நிறையா ஆசைப் ஆசைப்பட்டு வாங்கிட்டு போவதும் உண்டு அவங்களும் அதை கற்றுக்குறதும் உண்டு அதில் முக்கியமான விஷயங்கள்தான் ஒன்று அந்த சிற்பம் செதுக்கிறது பானை செய்வது அப்புறம் அந்த உட் கிராஃப்ட் பண்ணுறது சில பல சாப்பாடு பொருட்கள் இந்தமாதிரி பல சுற்றுலா பயணிகள் வந்து தமிழ்நாடுக்கு வரும்போது பல விஷயங்கள பார்த்து வியப்பது